எனக்கு வந்து அதிகமா பிடிச்ச கலரு வந்து ரோஸ் கலரு தான் ரோஸு அடுத்தது எல்லோ அடுத்தது கிரீன் ஒயிட் புளுலாம் நான் போடுறதே கிடையாது எனக்கு பிடிச்ச கலர் வந்து பெரும்பாலும் நான் சின்ன வயதுலேருந்து ரோஸ் கலர் தான் போடுகிறேன் ஒயிட் கலரு ரோஸ் கலரு எல்லோ கலரு ஆரஞ்சி அப்புறம் வேறு இது நான் பிளாக் கலர் போடுறதே கிடையாது எனக்கு பிளாக் கலர் ஆதி மூலையிலிருந்து பிடிக்காது பிளாக்குன்னாவே எனக்கு பிடிக்காது அதனால் வேண்டி நான் வந்து இந்த கலர் தான் யூஸு பண்ணுவேன் வேறு எந்த கலரும் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது தையல் தையல் வந்து இப்போ நம்ப வந்து ஒயிட் கலரு சட்டை தைக்கிறோன்னா அதில் வந்து கருப்பு கலர் நூல் போட்டால் அதனுடைய பவரே இல்லை அதனுடைய மதிப்பே கிடையாது அதனால் எந்த கலரு சட்டை தைக்கிறொமோ அந்த கலர் சட்டை நூல் போட்டு தைச்சால் தான் அது நல்லா இருக்கும் கலர் வேறு கலர் மாற்றவே கூடாது மாற்றி தைக்க மாட்டாங்க நாம்பளா யாராவது தேவைப்பட்டவங்க அதை சொன்னால் தான் தைப்பாங்க டைலரு எந்த டைலரும் அவங்க விருப்பத்துக்கு கலர் மாற்றி தைக்க மாட்டாங்க அந்தந்த கலருக்கு அந்தந்த நூல் போட்டு தான் தைப்பாங்க